என்னோடய பகுதியில் வாழ்ற மக்கள் வந்து வழக்கமா பேசுகிற மொழி வந்து தமிழ் தமிழ்மொலி தான் வந்து இந்த எங்கள் ஏரியாவில இருக்கிற மக்கள் வந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு புரியவும் செய்யும் வேறு மொழியிலாம் அவங்களுக்கு புரியாது தமில்மொழியில வந்து என்னென்னா ஒருத்தவங்கள் மற்றவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தமிழ்மொலி வந்து ரொம்ப சாத்தியமாக இருக்குது எந்த ஒரு விஷயங்க விஷயமாக இருந்தாலும் அதை கே அதை வந்து அவங்க எழுத எளிதாக வந்து என்ன பண்ணுறங்கன்னா கேட்டுக்கிறாங்க பேசிக்கிறாங்க அதனால் தமிழ்மொலி வந்து எங்கள் பகுதியில் வாழ்ற மக்களுக்கு ரொம்ப அதிகமாகவே பயன்படுது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பொருளை ஒரு பொருளாக இருக்கட்டும் வேறு ஒரு ஒரு முக்கியமான விஷயங்களாக இருந்தாலுமே அதை வந்து என்ன பண்ணுறாங்க தமிழ்மொலில பேசுறதில் தான் நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக புரியுது நிறைய மக்கள் வந்து படிக்காமல் இருக்கிற மக்களுக்கும் கூட வந்து தமிழ்மொலி வந்து ஈஸியாக புரியிது இப்போ படிச்சவங்க அவங்களுக்கு தெரியும் மொழி வந்து தெ இங்கிலிஷ் தெரியும் வேறு வேறு மொழி கத்துக்கிட்டவங்களுக்கு நிறையா மொழி தெரியும் ஆனால் எங்கள் தா எங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு பொதுவாகவே தமிழ்மொலி தான் வந்து அதிக பயனளிக்கு அதன் மூலமாக தான் அவங்க எல்ல எல்ல எல்லா விஷயங்களையுமே பண்ணுறாங்க அந்த ஒருத்தவங்கள்ல இருந்து மற்றவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தமிழ்மொலி மட்டும் தான் உதவுது தமிழ்மொலிய தாண்டி அதிக மொழி தெரிஞ்சவங்களும் இருக்காங்க தமிழ்மொலி மட்டுமே தெரிஞ்சவங்களும் இல்லை ஏன்னா இந்த எங்கள் ஏரியாவில வந்து சில பேர் வந்து வெளியில இருந்து வெளியே வெளி வேறு மொழி பேசுகிறவங்களும் வந்திருக்காங்க உதாரணமாக தெலுங்கு பேசுகிறவங்களும் கொஞ்சம் இருக்காங்க ஆனால் தெலுங்கு பேசும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதுவும் அவங்க ஒரு சார் ஒரு குறிப்பிட்ட சார்புள்ளவங்களுக்கு மட்டுந்தான் தெலுங்கு பேசுகிறாங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லோருமே தமிழ்மொலி பேசி தமிழ்மொலில மட்டுந்தான் அவங்க அதிகமாக பயனடையிறாங்க அதில் எளிதில் எல்லோரையுமே புரிஞ்சு கொள்ள முடியுது